பேஷண்ட்டை ஆப்ரேஷன் தேட்ருக்குள்ள இட்டுட்டு போய்ட்டு வெளியில் இட்டுட்டு வர வரைக்கும் நர்ஸுக்கு நிறைய வேலை இருக்குது பேஷண்ட்டை கவனமாக இட்டுட்டு போய் பெட்ல படுக்க வச்சு நல்லா சீட் பெல்ட் பெல்ட்டு போட்டு விட்டு பேஷண்ட்டு தவறி கீழே விழுந்துடாத அளவுக்கு பார்த்துக்கணும் அது மாதிரி டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணும் டாக்ட்ருக்கு வர இஸ்ட்ருமெண்ட்டு இன்ஜெக்ஷன் மருந்து இந்த ஸ்டிட்ச்சஸ் ப்ளேடு எல்லாமே வந்து நர்ஸ் தான் எடுத்து தரணும் அதுமாரி அனஸ்தட்டிக்ஸ் சாரோட அவரோடய அசிஸ்டெண்ட்டுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அவருக்கு தேவையான டேபிள்ஸு இன்ஜெக்ஷன்ஸு பேஷண்ட்டு அந்த அனஸ்தட்டிக் கொடுக்கும்போது அவங்கள கவனமாக பார்த்து அவங்க எந்த பொசிஷன்ல படுக்க வைக்கிறாங்களோ உட்கார வைக்கிறாங்களோ பேஷண்ட் கூடயே இருந்து பார்த்துக்கணும் பேஷண்ட்டோட அவங்களோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் அப்போ ஜ டாக்ட்ரு வந்து சப் சப்போஸ் பேஷண்ட்டோட பல்ஸு பீபி இதெல்லாம் நார்மலாக இருக்கா ஏதாவது சுகர் இருக்கா ப்ளட் டெஸ்ட்ல எதாவது ப்ராப்ளம் இருக்கா அது மாதிரி நிறைய கொஷின் கேட்பாங்க அந்த இடத்துல நம்ம பதில் சொல்கிற வேலையும் இருக்குது நிறையா அதுமாதிரி பேஷண்ட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்களுக்கு போடுறதுலேருந்து அவங்க அது எல்லாமே இப்போ கரெக்டாக சேஃபாக பண்ணி ரூம் வெக்கேட் பண்ணுற வரைக்கும் கேர் பண்ணி பார்த்துக்கணும் நர்ஸ்ஸோட வேலை அதுதான்